எங்கள் ஊர் எம்எல்ஏ யாருன்னால் செங்கோட்டையன் சொல்லிட்டு அவர்தான் அப்புறம் அவர் வந்து எ எ நான் அவருகிட்ட பேசுனது கிடையாது தூரத்தில் நின்று நான் பார்த்துருக்குறேன் அவருகிட்ட பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புலாம் எனக்கு கிடச்சது கிடையாது அவர் வந்து இப்போ எங்கேயாவது எதாது ஒரு நல்ல விஷயம்னா அந்தமாதிரி விஷயத்துக்குலாம் கூப்ட்டோம்னால் வந்திருக்குறாரு அப்புறோம் க ரோடு போட்டு கொடுத்துருக்குறாரு அப்றோம் பசுமை வீடு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு பத்து வீடுகாட்டம் வந்திருக்குது அந்த வீட்டில எங்கள் வீடும் ஒன்று அதுக்கு வந்து அவர் ரெஃபர் பண்ணியிருக்குறாரு அந்தமாதிரிலாம் என்ன கொஞ்சம் நல்லா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்குறார்